ஹலோ குட் மானிங் சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சரி சரிங்க சரிங்க குரூப்பு நாலுங்க நாலு குரூப் இருக்குதுங்க மேடம் நாலு குரூப் இருக்குது ஃபஸ்ட்டு குரூப் நல்ல குரூப் பயாலஜி நல்ல குரூப்பு சேர்த்துங்க நல்லா பஸ் வசதி நல்லா இருக்குது என்னா இப்போ மார்க் எடுத்திருக்கா பெண்ணு ஃபோர் ஃபிஃப்டி சரிங்ம்மா இருக்குது இருக்குதும்மா இருக்குது பஸ் இருக்குது எல்லாம் இருக்குது பஸ்ஸு ஹொசூர் மட்டும் இருக்குது பஸ்ஸு ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ஐம்பத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வருதும்மா ஃபீஸு வருஷத்துக்கு ஐம்பத்து ரெண்டாயிரம் வருது பஸ் பஸ் ஃபீஸ் தனி புக் ஹாஸ்டல் ஃபீஸு ஹாஸ்டல் வசதியும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஹாஸ்டலும் ஃபெசிலிட்டியும் இருக்குது இன்னும் வந்து உங்களுக்கு புக்ஸ் செலவு தனி யூனிஃபார்ம் தனி அதெல்லாம் தனியாக வரும் ஆமாங்கம்மா ஸ்கூலுக்கே வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஓகேம்மா ஓகே ரெண்டு டைம் இப்போ ரெண்டு டைம் கூட பண்ணலாம்மா இப்போது இருந்தால் ஃபுல்லும் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு டைமும் பண்ணலாம் அமௌண்ட்டு டூ டைம்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் பாருங்க உங்கள் வசதி இருக்குது எப்படி ஏன்னால் எங்கே ஸ்கூல் நல்ல எஜுகேஷன் இப்போது இருக்கிறதுல நல்ல டிஸ்ட்ரிக்லையே மூணாவது ரெண்டாவது இடம் வருதுங்க நம்ம பசங்கள் பூரா நல்லா படிக்கிறாங்க ஆ செரிங்கம்மா செரிங்க வாங்க வாங்க முன்னால் வாங்க